நான் வந்து என்னுடைய பேத்திக்கு வந்து களிமண்ணால் பொம்மை கேட்டுகிட்டே இருந்தாள் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாள் ஆனால் அமேசான் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுனு சொன்னாங்க களிமண் பொம்மை அதனால் எங்கள் பையன் கிட்ட ஆர்டர் பண்ணுடானு ரொம்ப நாளாக சொல்லி பார்த்தேன் ஒரு மாதம் ஆகியும் அவன் வந்து ஆர்டர் பண்ணல அதுக்கு பின்னாடி நானே அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணேங்க ஆர்டர் பண்ண பின்னால் ஆர்டர் பாய் வந்து பொம்மையை எடுத்துட்டு பார்சல் வரும் போது வந்து வீட்டில் கொடுத்தாங்க நானும் எங்கள் பேத்தியும் வந்து பிரித்து பார்க்கும் போது எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சுட்டு இருக்குது ரொம்ப ஏமாற்றமாக ஆகிடுச்சிங்க அப்புறம் அந்த பாயை வந்து பார்க்குறதுக்கு போகும் போதும் அவன் அதுக்குள்ளேயே போய்விட்டான் இருந்துருந்தானால் நிறைய திட்டி தான் அனுப்பிச்சிருப்பேன் என்ன பண்றதுங்க ஒன்றும் சரியில்லைங்க எல்லாம்